இப்போ மின்சாரம்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து நிறையப் பிரச்சனைகள் வந்து வந்துட்டு இருக்கும் அதில் வந்து மழைக்காலத்தில் வந்து மின்சாரம் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாக உண்டாக்கிட்டு இருக்கும் நிறையப் பேரிடர்களில் வந்து மின்சாரம் வந்து நிறையா மனிதர்களும் மற்றும் உயிர்பலி வந்து வாங்குனதுன்னு சொன்னோம் அப்படின்னா மின்சாரம்தான் அதில் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்குது அதுமட்டும் இல்லாமல் வந்து மின்சாரத்தில் வந்து நிறைய பயன்களும் இருக்கு நிறையப் பிரச்சனைகளும் இருக்கு பிரச்சனைகள்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து மழை பெய்யும்பொழுது அதில் இருக்குனனு அது டக்குன்னு அறுந்து விழும்போது அதுமூலியமாக நிறைய உயிர் சேதங்கள் ஏற்படுது அதேமாதிரி அது நன்மைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து நிறைய வளர்ச்சியை வந்து இந்த உலகம் வந்து பார்த்துருச்சி வெளிச்சத்தையும் இருட்டு நேரத்தில் வந்து வெளிச்சத்தைக் காட்டுறதுக்கு வந்து மின்சாரம் வந்து ரொம்ப பயன்பட்டுச்சு இப்போ வந்து முக்கால்வாசி எல்லா மென்பொருளுக்கும் வந்து மின்சாரம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு பங்கை வந்து வகிக்கிறது அப்படின்னா மின்சாரம் அப்படினு சொல்லலாம் இப்போ அதில் இருந்து வர்ற பிரச்சனைகளை மட்டும் எப்படி வந்து அதில் இருந்து நம்ம வந்து தவிர்க்க முடியும் அப்படின்னு நினச்சோம் அப்பட்னா முக்கியமானது வந்து இந்தமாதிரியான மழைக்காலத்துல வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குறதும் அதுமட்டும் இல்லாமல் அதைப் பாதுகாக்குறவங்க வந்து நல்லப்படியாக அதைப் பாதுகாத்தாக அப்படினாலயும் வந்து நம்ம வந்து அதுலருந்து பிரச்சனயில் இருந்து விடுபடலாம் இதுதான் இதோட வந்து இது தா இந்த மின்சாரத்துனால வர்ற பிரச்சனைகள் வந்து தவிர்க்கக்கூடிய ஒரு விஷ்யம் அப்படின்னு சொல்லமுடியும் மின்சாரத்துனால நிறையப் பிரச்சனைகளும் வரும் அதேசமயம் அதைவிட நான் டபுள் மடங்கில் வந்து நல்லதும் நடக்கும்